ஹலோ அண்ணே நான் தாரணி பேசுகிறேண்ணா இப்போ தான் உங்கள் ஆட்டோவில் வந்துருந்தேன்ல உங்கள் ஆட்டோவிலேருந்து இறங்கறப்ப நான் என்னோட பேக் வெச்சுட்டு வந்துட்டேண்ணா ஏன்னா நான் ஆட்டோவில் ஏர்றப்போ எனக்கு நல்லா ஞாபகமிருக்கு ஆட்டோவில் ஏர்றப்போ நான் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு தான் வந்துருந்தேன் ஆனால் இறங்கறப்ப வந்து ஒரு கையில் பர்ஸ் ஒரு கையில் ஃபோனும் இன்னொரு கையில் கட்டப்பையும் எடுத்துட்டு நான் இறங்கிட்டேன் மறந்துட்டேண்ணா இப்போ டூ மினிட்ஸ் தான் ஆகுது நீங்கள் இந்தாண்ட போயிட்டு என்ன டக்குனு இந்த தெரு முக்குட்ல தான் போயிருப்பிங்கண்ணா என்ன ஒரே ரெண்ட் ரெண்டே இரண்டு நிமிஷ தான் ஆகும் வந்து எனக்கு கொடுத்துருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா இந்த ஒரே ஒரு தடவை ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன் ஓகேவாண்ணா சரி வாங்கண்ணா ஓகேண்ணா தேங்க்யூண்ணா